சே ஆமாம் ஜேம்ஸ் அம்மாதான் பேசுகிறேன்

அவன் வீட்டில் இருந்துவிட்டாங்க உடம்பு சரியில்லன்ட்டு அதனாலேதான் ஸ்கூல் இனிமேல் கரெட்டாக அனுப்பிடுவேன் மிஸ்

இது அதுதான் உடம்புக்கு சரியில்லைன்னு தான் வரமுடியிலை டீச்சர் ஆ இனிமேல் அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக வந்துடுவோம் அடுத்த முறை கண்டிப்பாக வந்துடுவோம் டீச்சர் இந்த வாட்டி வரமுடியிலை உடம்புக்கு முடியிலைன்னு கண்டிப்பாக வந்து எப்படினு கேட்டுக்கிடுதோம் படிப்பு எப்படி படிக்கான்

ஆ ஆமாம் சரி இனிமேல் கண்டிப்பாக கரெட்டாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவான் டீச்சர்

ஆ சரி டீச்சர் கண்டிப்பாக அனுப்பி விடுதோம் ட்யூஷனு எடுக்குறீகளா டீச்சர் ஆ சரி டீச்சர் வர சொல்கிறேன் க ஃபீஸ் எவ்வளோவா இருக்கும் ரொம்ப இருக்குமா ஆ சரி மிஸ் சரி அனுப்பி விடுதேன் டீச்சர் ஆ ஆ கண்டிப்பாக வரேன் டீச்சர் கண்டிப்பாக வந்துடுவான் ஆ சரி ஆ சரி டீச்சர் சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா படிக்க வையுங்க டீச்சர்

இல்லை இனிமேல் வந்துடுவான் இனிமேல் கரெட்டாக நான் அனுப்பி விட்றேன் டீச்சர் ஆ சரி ஆ சரி டீச்சர் சரி கண்டிப்பாக வரோம் பிள்ளையும் கரெட்டாக அனுப்பி விட்றோம் டீச்சர் ஆ சரி டீச்சர் இப்போ விளையாட்டு போட்டி எதுவும் வைக்கீகளா டீச்சர் கேமு எல்லாம் வேறு ஏதாச்சும் வேறு எதாலும் ஸ்போர்ட்ஸு இந்த ஸ்போர்ட்ஸு இதெலாம் வைக்கீகளா ஸ்கூலில்

ஆ சரி டீச்சர் சரி சரி அனுப்பி விட்றேன் டீச்சர் ஆ சரி ஆ சரி டீச்சர்